இப்போ கிச்சன்வேரில் வந்து நெகட்டிவ்னா டஸ்பின்னு டஸ்ட்பின்ல என்ன நெகட்டிவ் அப்படின்னா இப்போ நம்ம மட்குற குப்பை மட்காத குப்பைன்னு சொல்லிவிட்டு எல்லாம் ஒன்னாகவே போட்டுடுவோம் காய்கறி கழிவுகள் வந்து காய்கறி கழிவுகள் அப்புறம் இந்த பேப்பரு பாலித்தீன் கவரு எல்லாம் ஒரே டஸ்ட்பின்ல ஒன்னாகவே போட்டுடுவோம் அதை யாரும் தனித்தனியாக பிரித்து வைக்கிறது எவ்வளோ என்ன சொன்னாலும் எவ்வளோ அவார்னஸ் கொடுத்தாலும் எது சொன்னாலும் யாரும் பிரித்து வைக்க மாட்டேங்கிறாங்க இப்போ எங்கள் வீட்டில் எடுத்துகிட்டா எங்கள் வீட்லேயுமே அப்படிதான் நம்ம கிச்சனை வந்து கிச்சனில் எது செஞ்சாலும் டக்கு டக்குன்னு எடுத்து டஸ்ட்பின்ல போட்டுடுவோம் டஸ்ட்பின்ல போடாம பிரித்து பிரித்து போடுற அளவுக்கு யாருக்கும் டைம் இல்லை அது யாரையுமே யாரும் அதை ஃபாலோ பண்ணுறதில்ல இது வெளியே கொண்டு போய் வெளியே கொண்டு போய் கொட்டுறதில்ல அந்த டஸ்ட்பின்ல குப்பை இருக்கு அப்டின்னா சரி இன்னைக்கு போடுற அன்னன்னைக்கு போடுற குப்பையை அன்னன்னைக்கு வெளியே எடுத்து போட்டுடுவோம் அப்படின்னா அதை யாரும் போட மாட்டேங்கிறாங்க இதே டஸ்பின் இல்லை அப்படின்னா ஒரு தடவை பிளேட்டில் வச்சு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா டக்குன்னு கொண்டு போய் வெளியே போட்டு வந்துடுவோம் ஆனால் டஸ்ட்பின கிச்சனுக்குள்ளே வச்சுட்டு இப்போ அதை அப்படி அப்படியே கிச்சன்லேயே தான் இருக்கு யாரும் எடுத்து வெளியே போட மாட்டேங்கிறாங்க அதனால டஸ்ட் அந்த ஸ்மெல்லு இதெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கு அந்த ஸ்மெல் வந்தால் தான் அந்த குப்பைய வெளியே எடுத்துகிட்டு போகிறேங்கிறாங்க டஸ்பின் மறுபடியும் அந்த குப்பையை கொட்டிவிட்டு வந்தாலும் அந்த டஸ்ட்பின கழுவுவது இல்லை கிளீன் பண்ணி வைக்கிறது இல்லை ஒரு பாலித்தீன் கவர் போட்டு டஸ்பின் அதுக்குள்ளே போடுவோம் அப்புறம் மறுபடியும் எடுத்து கொண்டு போய் வெளியே கொட்டிவிட்டு அந்த பாலித்தீன் கவரை அலசி வைப்போம் அப்டிங்கிறதுலாம் யாரும் ஃபாலோ பண்ணுறதே இல்லை அப்படி அப்படியே போடுறாங்க குப்பையை கொட்டிவிட்டு வந்து அது குப்பை கூடை தானே மறுபடியும் அதை எதுக்கு நம்ம கழுவி வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே யூஸ் பண்ணுறாங்க அதனால் டஸ்பின் வந்து கிச்சனில் யூஸ் பண்ணுறத மேக்ஸிமம் தவிர்த்துக்கிட்டால் நல்லா இருக்கும்